இப்போ வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வந்து எனக்கு நட்சத்திரம் பாக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்வாங்க நைட் நேரத்தில் நட்சத்திரம் பார் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அப்புறம் ஒரு நாள் இங்கே வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டே அம்மா எனக்கும் நட்சத்திரம் பாக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து இரவு நேரத்தில் வந்து கூட்டிட்டு போய் நட்சத்திரம் பார் அப்படின்னு சொன்னாங்க அந்த நட்சத்திரம் பாக்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கருப்பான ஒரு இடத்துல வந்து ஒரு வைரம் கல் மின்னுற மாதிரி இருந்துச்சு அது வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கையை வந்து ரோல் அதாவது வந்து சுத்திக்கிட்டு அந்த ஓட்டை வழியாக பாப்பேன் நட்சத்திரத்தை வந்து அப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து நகரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து சின்னப் பிள்ளையா இருக்கிறப்போ நட்சத்திரத்தை வந்து எண்ணி எண்ணி பார்ப்பேன் நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் என்னம்மா கவுண்ட் பண்ணாலும் அது அதாவது என்ன என்ன அது நகர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து நட்சத்திரம் வந்து ஒரு இடத்துலே இருக்காது நகர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு நாளைக்கு வந்து மூணாயிரம் நட்சத்திரம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் வளந்தோடனே எனக்கு ஒரு நட்சத்திரத்து மேலே ஒரு நட்சத்திரம் பாக்குள்ளே ஒரு ஆசை வந்துடுச்சு என்ன அப்படின்னா நா வந்து கூகுளில் போய்ட்டு இது பண்ணி பார்ப்பேன் சர்ச் பண்ணி பார்ப்பேன் அப்புறம் வந்து புக்கில் எல்லாம் படிப்பேன் நட்சத்திரத்தை வந்து எப்படி பாக்கிறாங்க அப்படின்னு அப்போது வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி படித்தது மூலமாக என்ன தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா நட்சத்திரத்த வந்து பைனாக்குலர் மூலமாகவும் டெலஸ்க்கோப் மூலமாக தான் வந்து பாக்கிறாங்க அப்படி பாக்கறதுனால வந்து அந்த நட்சத்திரம் வந்து தூரமாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒயிட் கலராக இருக்கிறது எப்டி இருக்குது அப்படின்னா ஒரு பிளாக்கு அதாவது ஒரு கருப்பு துணியில் வந்து ஒரு வெள்ளை பூ வந்த மாதிரி அழகாக அப்டியே மின்னுது வைரம் மாதிரி மின்னிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வந்து பாக்கறதுக்கே ஒரு கண் குளிரா காட்சி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல முடியும் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நைட் டைமில் பார்த்தா அது இரவு நேரத்தில் பார்த்தா மட்டுந்தான் அதோட அழகும் அதோட எப்படி சொல்கிறது அதோட அது எப்படி வைரமாட்டம் மின்னுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும்